ஆ சொல்லுங்க வணக்கம் அ ஆமாம் முருகன் ஃப்ளவர் ஷாப்பு தான் சொல்லுங்க ஓகே எங்கள்கிட்ட முல்லை இருக்குது மல்லிகை இருக்குது ரோஜா இருக்குது பன்னீர் ரோஸ் இருக்குது மைசூர் ரோஸ் இருக்குது சாமந்தி இருக்குது சம்மங்கி இருக்குது முல்லை முல்லை முல்லைரும்பு அதோட வெரைட்டிஸ்யெலாம் இருக்குது உங்களுக்கு என்ன ஃப்ளவர் சார் வேணும் ஆ இருக்குது சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது த்ரீ ஹண்ரெடும் பே பண்ணுறோம் சார் ஆமாம் ஆமாம் சார் நாங்கள் டோர் டெலிவெரியே பண்ணிவிடுவோம் ஆனால் அதுக்கு தனி சார்ஜி பண்ணணும் நீங்கள் கிலோமீட்டரு ஆ தனி சார்ஜி ஃப்ளவ்வர் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் பாக்ஸோடு ஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆ டோர் டெலிவெரியும் பண்ணிக்கலாம் நீங்களே வந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அது உங்கள் ஃபெஸ்லிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆ இருக்குது கூகுள் பே இருக்குது ஜிபே இருக்குது ஓகே ஓகே ஓகே வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க ஆ ஓகே இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர் ஓகே சார் உங்கள் லொக்கேஷன் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிலோ ஃப்ளவ்வர் நாங்க பாக்ஸ் பண்ணி நாங்கள் டோர் டெலிவெரி பண்ணிடுறோம் நீங்கள் பே பண்ணிவிட்டு எங்களுக்கு ஷீன் ஷாட் எடுத்து என் வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க ஓகே சார் வேறு ஏதாச்சும் பூ வேணுமா சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ம் ம் நன்றி சார்